வீட்டில் இப்போ தோட்டத்தை பராமரிப்பதுன்னு பார்த்தீங்னா என்ன பொறுத்தவரையும் மலிவானது தான் சொல்லுவேன் அது ஒன்றும் விலை எல்லாம் அதிகமாக கிடையாது ஏன்னால் வீட்டில் வந்து தண்ணி வந்து நார்மலாகவே நமக்கு இருக்குது அதனால் நம்ம த செடியை வச்சு நம்ம தண்ணியை வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கிறோம் தண்ணியே நமக்கு ஈஸியாக கிடைக்கும் போது அது ரொம்ப மலிவானதாக தான் நம்ம அமைச்சுக்கிறோம் அது இல்லாமல் வீட்டில் வந்து உரமெனு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வீட்டில் ஒரு மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சாணத்தெலாம் எடுத்து நம்மளே வீட்டிலையே உரமாக போட்டுக்கலாம் அது தனியாக காசு கொடுத்து உரம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாரி இந்த பூண்டு தோல் வெங்காயத் தோல் இதெல்லாம் பார்த்தீங்கனா சில செடிக்கு வந்து அது வந்து வளர்வதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து அதையும் நம்ம வந்து என்னென்ன செ செடிக்கு போடணுமோ ரோஸ் செடிக்கெலாம் பார்த்தீங்னா பூண்டு தோல் போடுவோம் அப்புறம் வந்து கருவேப்பிலை செடிக்கு அப்புறம் வந்து லெமன் செடிக்கெலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னால் அந்த பூண்டு தோல் வெங்காயத் தோலெலாம் போடுவோம் அதுயில்லாம நம்ம மருந்து மாத்திரையெலாம் வாங்குகிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ அந்த கால்சியம் மாத்திரை அயர்ன் மாத்திரையெலாம் வீணாக போய்டுச்சின்னால் அதெல்லாம் தூக்கி செடியில் போட்டோம்னால் அதெல்லாம் வந்து செடி வந்து நல்லாவே வளரும் அதனால் வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து நம்ம பராமரிக்கிறது ரொம்ப மலிவாகதான் இருக்கும் நம்ம வந்து வேறு யாரையும் ஆளை விட்டு பார்க்கணுங்குற அவசியமும் இல்லை அதுக்கு பணம் கொடுக்கணுங்குற அவசியமும் இல்லை நம்ம வீட்டில் உள்ளவர்களே பார்த்து செடி எப்படி பராமரிக்கணும் தண்ணி எப்போ ஊற்றணும் அப்படிகிறத நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம பண்ணிவிடுவோம் அதனால் அதுக்கு ஒன்றும் செலவு வந்து அதிகமாக வர போவது இல்லை அதனால் வீட்டு தோட்டம் தான் நமக்கு வந்து ரொம்பவே மலிவானது